ஹலோ வணக்கம் சொல்லுங்க யார் ஹலோ சொல்லுங்க ஆமாங்க சார் சொல்லுங்க ஓகேங்க சார் எங்கிருந்து பேசுகிறீங்க ஓகே சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க அப்படிங்களா சார் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க சார் எப்படி இருக்குது சார் ஒன் லேக் மேலே இருக்குது எல்லாமே உங்களுக்கு எப்படி என்ன ஏதுண்ட்டு நேரில் வந்திங்கனால் பார்த்து எடுத்துக்கலாம்லே ஆ இருக்குது சார் ப்ளேக்க்கும் இருக்குது இது இருக்குது ப்ளூ கலர் இது கிரேவு காபி கலர் டைப்பில் நீங்கள் வந்தால் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் ஆ இருக்குது சார் இருக்குது பண்ணிக்கலாம் நீங்கள் எது எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க சார் எந்தளவுக்கு இருந்தால் எதிர்பார்க்குறீங்க இப்போ வந்து பிரைஸ் வந்து ஒன் லேக்லிருந்து மினிமம் டூ டூ த்ரீ லேக் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வண்டி எப்படி எதிர்பார்க்குறீங்க ஓகே ஃபைனான்ஸ்ஸுங்களா ஃபைனான்ஸ்சில் வந்து பஜாஜ்ஜூ ஒன்று இருக்குதுங்க பஜாஜ்லேயும் போட்டுக்கலாம் அதேமாதிரி இருக்குது இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு எதில் ஏதாச்சும் அக்கவுண்ட் இருந்துச்சுனா அக்கவுண்ட் மூலமாகவும் பண்ணிக்கலாம் வாங்க ஆ சரிங்க சார் ஓகே